திஸ் கால் இஸ் நவ் பீயிங் ரெகார்டட் ஹலோ

ம் சரிங்க மேடம் என்ன பிராண்டு வேணும் சரிங்க மேடம் இப்போ ஃப்ரீத்தி வந்துட்டு அந்தக்கிட்ட இல்லை அது ரெ அது ரெண்டு நாள் ஆகும் வரத்துக்கு வேற எதனால் மிக்சி கிரைண்டரு பார்க்குறீங்களா அப்படிங்களா சரிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம் வேற வரும் எப்போ வர வச்சு கொடுக்குறீங்களா ச நான் ஒரு டூ டேஸ்ல உங்களுக்கு வர வச்சு கொடுத்துடுறேன் மேடம் என்ன ரேட்டு வரும் பார்த்தீங்கன்னா என்ன என்ன ரேட்டு வரும் என்ன ரேட்டு வரும்னு பார்த்திங்கன்னா மேடம் ஒரு இப்போ மிக்ஸி வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி வரும் ஆமாம் ஒரு நாலாயிரத்தி ஐநூறுபாய் வரும் அது நாலாயிரத்தைம்பதா கூட வரும் அப்புறம் கிரைண்ட்ரு பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸு வரும் இல்லை செவன் வரும் அதே நம்ம பட்ஜெட்டுக்கேத்த மாதிரி தான் மேடம் இப்போ என்ன குவாலிட்டி கேட்குறீங்களோ பிரீத்தினு கேட்குறீங்க பிரீத்தினாவே பிராண்டட் தான் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் மேடம் பிராண்டடுக்கேத்த மேடம் காசு ஆ சரிங்க மேடம் உங்கள் நம்பருக்கே நாங்கள் விசிட் பண்ணுறோம் அப்புறம் மேடம் வேற வேற எதனால் பிராண்டட் வேணுமா வேற எதனால் வேணுமா சொல்லுங்கள் நம்ம கிட்ட நிறைய இருக்குது அப்படிங்களா மேடம் அது என்ன மேடம் பிராண்டட் வேணும் சரிங்க மேடம் அதெல்லாம் நம்மகிட்ட இருக்குது நீங்கள் வந்தோன பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மேடம் எப்போ வரலாம் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு ஈவினிங் வாங்குறீங்களே எப்போனே வாங்க இப்போனா நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கனால் வாங்க மேடம் சரிங் சரிங்க மேடம் ஓகே